இதில் என்னோடய சைஸ் பார்ப்பேன் எத்தன ஸ்டார் போட்டிருக்காங்கன்னு பார்ப்பேன் அப்பப்போ ஆஃபர் விடுவாங்க அந்த சமயம் பார்த்து என் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி நான் அந்த துணியை எடுப்பேன் ரிவியூவில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து எடுப்பேன்